எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் ம் நிறையா இருக்குது சின்னச் சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கிறது பிடிக்கும் ஏன்னால் எப்போதும் சிரிக்க வச்சுட்டு காமெடி பண்ணிகிட்டு விளையாண்டுட்டே இருப்பாங்க அது ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கிறதுன்னா ரொம்பப் பிடிக்கும் அதுக்கப்புறம்

ஃபிரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் பிடிக்கும் எனக்கு தனியா இருக்கிறதும் பிடிக்கும் சின்னச் சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது மழையில் நனையுணுன்னால் ரொம்பப் பிடிக்கும் ஆனால் பெரிசா நனைஞ்சது கிடையாது ஆனால் மழைல நனையறதுக்கு எனக்குப் பிடிக்கும் அப்புறம் வெட்டவெளியில் உக்கார்ந்துட்டு வானத்தைப் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பேன் அது எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் நிலாவைப் பார்த்துட்ருக்குறது நிலாவைப் பார்க்குறதும் பிடிக்கும் எனக்கு அதிப் பார்த்துட்டு என்ன எனக்கு நானே பேசிப்பேன் நிலாவைப் பார்த்து நான் பேசிக்குவேன் அந்த மாதிரியான சின்னச் சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் எனக்குப் பிடிச்சவங்க என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப பு ரொம்ப ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் அது எல்லோருக்குமே பிடிக்குந்தான் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ரொம்பப் பிடிக்கும் எனக்கு மனைவியை ரொம்பப் பிடிக்கும் அவங்ககூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னால் ரொம்பப் பிடிக்கும்

என் தம்பி ஒருத்தன் இருக்கான் அவனை இரிட்டேட் பண்ணுறது அவன் கூட விளையாட்றது இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு ரொம்பப் பிடிக்கும்

நிறையா

படங்கள் பார்ப்பதில் வந்து முன்னாடி படங்கள் பார்க்குறதெல்லாம் ரொம்பப் பிடிக்கும் இப்போ வந்து படங்கள் பார்க்குறதுல பெரிய ஆர்வம் இல்லை ஆனால் அது ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர்ன்னால் எனக்கு விஜய் ரொம்பப் பிடிக்கும் ஸோ அவருடைய படங்கள் எல்லாமே நான் விரும்பிப் பார்ப்பேன் அந்த மாதிரியான படங்கள் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் இதுவரைக்கும் நான் எஃப்டிஎஃப்எஸ்ல்லாம் போனதே கிடையாது அதுக்காக பெரிய ஆசையும் இல்லை போனால் பிடிக்கும் அவ்வளதான் அதுக்காக ரொம்ப இது பண்ணுறது என்ன எனக்குத் தூங்குவது பிடிக்கும் ஜிம்முக்குப் போகிறதுக்கு பிடிக்கும் எனக்கு உடற்பயிற்சி செய்கிற ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ச ரிலேட்டிவ்ஸ் எங்கள் சித்தி வீட்டுக்கு வேளாங்கண்ணியில வேளாங்கண்ணியில சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போனால் எப்போதும் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நல்லா இருக்கும் ஜா சந்தோஷமா இருக்கும் அதை அந்த மாதிரி போவது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் மேக்சிமம் என்னோட ஏஜு பசங்களெல்லாம் பிடிக்கும் எனக்கு அப்புறம் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னால் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் சின்னச் சின்ன குட்டி குட்டிப் பசங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்க சின்னக் கொழந்தைகளோட வெளையாடுறதுக்கு இந்த மாதிரில்லாம் ரொம்ப ரொம்பப் பிடிக்கும்

வேறு எனக்கு அழுகறது பிடிக்கும் ஆனால் இங்கே நிறையா பேருக்கு அது பிடிக்காது எனக்கு அழப் பிடிக்கும் ரொம்ப நெருக்கமானது விலகிப் போறன்னா அது என்னால் தாங்கிக்க முடியாது அது இது இல் இதில் எங்கே மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிக் கேட்கலாம் பட்டு அது தவிர்க்க முடியாதில்ல ஸோ அதையும் பிடிச்சுதான் ஆகணும் வேறு வழியில்லை எனக்கு கிரிக்கெட் விளையாட்றது ரொம்பப் பிடிக்கும் பசங்கள் கூட சேர்ந்து டோர்னமெண்ட்டு அது மாதிரிலாம் போயிருக்கோம் ஆனால் இப்போ பசங்கள் யாரும் இல்லை ஒவ்வொருத் எல்லாமே பெரியவங்க ஆயிட்டாங்க அவுங்கவங்க வேலையை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம்னு ஆயிட்டிருக்கு இப்போ எல்லாமே டக்கு டக்குன்னு மேரேஜ் போயிட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணிட்ருக்காங்க ஸோ நண்பர்களோடு செலவிடுவதற்கு ரொம்பப் பிடிக்கும் ஆனால் இப்போ அதற்கான நேரம் ரொம்ப குறைவாயிட்டே இருக்குது ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமளிக்குது என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் எங்கே இருக்குதுன்னா என்னோடய ஸ்கூலில் இருக்குது காலேஜில் இருக்குது நண்பர்களோடு இருக்கிற ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் இது மாதிரி நேரங்கள் தான் என் வாழ்க்கையை கொஞ்சம் அழகாக்கிருக்கு சில நிகழ்வுகள் நான் மாற்றணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு டைம் ட்ராவல் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமான்னும் தெரியலை ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை எனக்கு வாழ்க்கையில் பின்னோக்கிப் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சுதுன்னா நான் ஒன்றே ஒன்றை மட்டும் மாற்றிருவேன் அது மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா அதை விட மகிழ்ச்சியான தருணங்கள் வேறு எதுவுமே இல்லை தருணம் வேறு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது சின்ன வயசில் பசங்கள் கூட சண்டை போட்டதும் சரி ஜாலியாக அரட்டை அடிச்சு சிரித்துப் பேசின அந்த தருணங்களும் சரி நிறையா மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது எனக்கு சாப்பிட்றது பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப சு ஒரு சுவையாக இருக்கணும் அது அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் நான் நிறையா சாப்பிடுவேன் ரொம்ப இதுதான் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் எது மகிழ்ச்சி அளிக்கும் வேறு வேறு எது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குன்னால் இப்போது என் மனைவி கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஆனால் இப்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இதில் இல்லை அவங்க வேறு இடத்துல இருக்காங்க நான் வேறு இடத்துல இருக்கேன் அவங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க நான் இங்கே வேறு இடத்துல வேலை பார்த்துட்ருக் இருக்கேன் ஸோ இப்போது இந்த தருணங்கள் வந்து ரொம்ப குறஞ்சிருச்சி ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது ஏன்னால் அவங்க எனக்கு மனைவி மட்டும் கிடையாது ஒரு நண்பராகவும் இருந்தவங்க தான் ஸோ அவங்க கூட இருந்த நாட்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இருப்பேன் அந்த மாதிரியான தருணங்கள் எனக்கு ரொம்பப் பிடிக்கும் வேறு கடற்கரைக்குப் போவது ரொம்பப் பிடிக்கும் போய் விளையாடுறது அரட்டை அடிக்கிறது மேக்சிமம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்றதுன்னா ரொம்பப் பிடிக்கும் வேறு என்ன பிடிக்கும் அப்புறம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப டைம் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ரிலேடிவ்னாலே அவங்க வீட்டுக்குதான் போறதுக்கு பிடிக்கும் வேறு யார் வீட்டுக்கும் போறதுக்கு பிடிக்காது அப்புறம் அதுதான் எங்கெல்லாம் போனால் ஜாலியாக இருக்க முடியுமோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் போவது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி வாரம் வாரம் ஓடிப் போயிடுவேன் அவங்க வீட்டுக்கு வாரம் வாரம் போயிடுவேன் அது மாதிரியான சில தருணங்களில் மாற்ற வேண்டியதிருக்குது சில இதெல்லாம் நடக்காமலே இருந்ததுன்னால் அது கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் ஸோ அதுதான் எனக்கு டைம் ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்பப் பிடிக்குன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் அதற்கான வாய்ப்பு எந்தளவுக்கு சாத்தியம்னு எனக்குத் தெரியாது அது நடக்குமான்னும் எனக்குத் தெரியாது ஆனால் ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு சாத்தியம்னும் எனக்குத் தெரியாது ஆனால் அது நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அவ்ளோதான் அது நடக்கணும் நடக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு நாள் பார்ப்பேன்னு நம்புறேன் பார்ப்போம் இவை எல்லாம் தான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தருணங்கள் சிலவை சிலவை வந்து நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் சிலது நடந்தது நல்லா இருக்கும் சிலவற்றை மாற்ற வேண்டும் மாற்றம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும் இவைகள் தான் எனக்கு பேட்மிட்டன் விளையாட்றது பிடிக்கும் செஸ் விளையாட்றது பிடிக்கும் கிரிக்கெட் விளையாட்றது பிடிக்கும் இதெல்லாம் தான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தருணங்கள் இத்துடன் முடிவு பெற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ